ஹலோ

ஆ சார் சொல்லுங்கள் ஓகேங்க சார் ஓகே ஓகே ஓகே சார் நம்பளுக்கு இது லோன் லிமிட்டு எவ்வளோ சார் நம்ப இதுக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்க எனக்கு ஒரு ஒரு ஒன் ஒரு ஒன் லேக் வந்து எனக்கு தேவைப்படுது ஓகே என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார் கோட் பண்ணுறீங்க ஓகே ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க ஓகேங்க சார் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் கட்டுற மாதிரி வருது ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா இஎம்ஐ ரைட் ரைட் ஓகேங்க சார் இதில் எனக்கு வந்து இது ப்ரின்சிபல் அமௌண்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ சார் வருது ஓகே ஓகே ஓகே இது எத்தனை வருஷம் இஎம்ஐயா சார் கன்வெர்ட் பண்ணுவீங்க ஓகே ஓகே ஓகே ஓகே இப்போ நான் ஒரு த்ரீ இயர்ஸ் போடுறன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு எவ்வளோ சார் வரும் இது மூணு வருஷம்

ஓகே ஆமாம் ஆமாம் ம் ஓகே ஓகேங்க சார் இப்போ நான் ரெண்டு வருஷம் போட்டனா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக வரும் ஆ எப்படியும் மாறும் இப்போ நான் ஒரு இப்போ லோனு எடுத்துவிட்டேன்னா இப்போ நான் எப்போ சார் இது வந்து எனக்கு இப்போ நடுவில் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு எதாவது டைம் பீரியட்ருக்குங்களா இப்போ ஒன் மந்த்து டியூ பாஸ் பண்ணிட்டாலே அடுத்த டியூவிலே நான் வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் ம் ஓகே ஓகேங் சார் இப் இப்போ நீங்கள் இல்லை நீங்கள் கம்பல்சரி ஒன் இயர் தான் கட்டணும் அந்த மாதிரி எதுவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்கிங்களா இன்னும் ஃபோர் க்ளோஷிங் பண்ணுறப்ப ம் ம் ஓகே ஓகேங்க ஓகேங்க சார் இப்போ நான் வந்து இப்போ நான் ஒரு சிக்ஸ் மந்த்து வந்து உங்களுக்கு ரொட்டின்னா இஎம்ஐ பே பண்ணுறேன் சிக்ஸ் மந்த் ஆஃப்டர் நான் டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறேன்னா எனக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில எதுவும் கம்மியாக இருக்க சான்சஸ் எதுவும் இருக்காதுங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகேங் சார் ஓகே ஓகேங் சார் தேங்க் யூ தேங்க் யூ